உங்களுக்கு பிடித்த நடிகர் பற்றி சொல்லுங்க எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து ஆக்டர் மேல் வந்து தளபதி விஜய் தளபதி விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோடைய படங்கள் வந்து ஆக்க்ஷன் மூவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் நடித்த படங்களில் போக்கிரி லியோ அப்படி பழைய விஜயோடய பழைய படங்கள் பழைய சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி விஜய்யோடய பையனை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இப்போ வந்து ஃபிலிம் எடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் விஜய் வந்து விஜய் வந்து மக்கள் மக்கள் மேல் பாசமாக இருப்பார் மக்களுக்கு ஒன்றுனா விஜய் வந்து எல்லாம் செய்வார் விஜய் வந்து அரசியலுக்கு வரணுன்னு ஆசை அவர் வந்தால் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்வார்னு நம்புகிறோம் அதே மாதிரி ஜென்ட்ஸ்லேருந்து குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து விஜய்னால் அவ்வளோ பிடிக்கும் தளபதி விஜய்னாலே ஒரு கெத்து தளபதியை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது ஏனால் தளபதி அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்கும் தளபதி வந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்வார்னு நம்புறாங்க தளபதி இன்னும் நல்லா வளரணும்